சில்லறை மொத்த விற்பனை சந்தைன்னால் இப்போது நார்மலாக கடையில் போய் ஒரு கால்கிலோ சீனி வாங்கிறத்துக்கும் பெரிய ஷாப்பிங் மால்ல போய் ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படின்னு பொருள் வாங்குகிறத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல அதுப்போல இப்போ சில காலமாகவே சில மாதமாகவே காய்கறி வில ரொம்ப அதிகமாதான் இருக்குது அதுவும் தக்காளி எவ்வளோ வில வித்துச்சு தெரியுமா ரொம்ப ஒரு கிலோவே ரொம்ப அதிகமாக வித்துச்சு வில ஞாபகம் இல்லை அதுப்போல் இப்போ காய்கறி விலைலாம் இப்போதான் கொஞ்சம் கம்மியாக ஆனமாரி தெரியுது முன்னாடிலாம் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங்னால் அது சில பொருள் நல்லா இருக்குது சில பொருள் வந்து ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்லலாம் வாங்கி கொஞ்ச நாள்லையே அது வந்து யூஸ் இல்லாமல் போய்டுது இப்போ ஹெட்ஃபோன் வாங்கினாலே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கேட்குது போகப்போக ஒன்றுமே கேட்கமாட்டுது இல்லைன்னா ஒயர் ப்ராப்ளமாக இருக்குது அதுவும் இல்லைன்னா சார்ஜ் ஏறமாட்டுன்து அப்படி இப்படின்னு இன்னும் நான் அப்புறம் கடைசியா வாங்கினது என்னென்னா கவர் வாங்கினேன் கவர்னால் ஃப்ரிட்ஜ் கவர் அதுப்போல் வாங்கினேன் இது பண்ணேன் அதுவே ரொம்ப லைட்டாக இருக்குது கொஞ்சம் இது பண்ணாலுமே கிழிஞ்சிடும் போலிருக்கு சரியாகவே இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இப்போ அவ்வளோலாம் நல்லாயில்லை சில பொருள் இருக்குது சில ஷாப்பிங் இருக்குது சில அமே அமேஸான் அதுப்போல் அந்தந்த கம்பெனியை பொறுத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் சில இதில் எல்லாமே நல்லா இருக்குது சில இதில் வாங்கினா அது ரொம்ப சரியாக இருக்கமாட்டேது கொஞ்ச நாள்லையே அது இதாகிடுது இதாகிடுதுன்னா வீணாக போய்டுது சரியாக கனெக்ஷனும் கேட்கமாட்டுது இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது கனெக்ஷனும் இப்போது சும்மா சின்ன பசங்களுக்கு விளையாட்டு சாமான் வாங்கினா கூட அதிகமாக அது இருக்கமாட்டேது ரொம்ப வீணாக போய்டுது கரெக்டாக வேலை செய்யமாட்டேது